பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்து எட்டு நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்து ஒம்பது நாலு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எட்டு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மூணு டிசம்பர் தொ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு